ஒரு நாள்லன்னு பார்த்திங்கன்னா எங்களோட உணவு என்னென்னன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு செஞ்சுருவாங்க வீட்டில சாப்பாடு மதியத்தில் பாத்திங்கன்னா அதுக்கு வந்து குலபுன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் முள்ளங்கி இந்தமாதிரி இந்த காய்கறிகள்லாம் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வைப்பாங்க இதாக எங்களோட உணவு மதியத்துக்கு இதேதா யூஸ் பண்ணுவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா தக்காளி இல்லை வெங்காயம் இதை வச்சு சட்னி பண்ணி பூண்டு இந்தமாதிரி தேங்காய் இல்லை இந்தமாதிரி எதோ காய்கறிகள் இதெல்லாம் வச்சு சட்னி பண்ணுவாங்க நைட்டு தோசை ஊற்றிக்குவாங்க இதான் எங்களோட உணவில் இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வெஜிடபுள்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சாப்பாடுக்கும் சரி இப்போ எக்ஸ்ட்ரா சைடிஷ்னு இருக்கும் அது அதுக்கு தொட்டுக்கன்னு சொல்லுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா உருளைகிழங்கு பாருக்காய் இந்தமாதிரி கோவக்காய் இந்தமாதிரி காய்கறிகள்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம் எப்போதும் சைட்டிஷ் வச்சுக்கிட்டுதான் நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோமே அது சாப்பிட்டாதான் கொஞ்சம் திருப்தியாகருக்கும் இந்த சாப்பால்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் அதிகமாக காய்கறி எடுத்துக்கிறதுனால எங்களோட ஆரோக்கியம் எந்த குறையும் வரதே இல்லை நாங்கள் எப்போதும் ஹெல்த்தியாவேதான் இருக்கோம் எங்களுக்கு காய்கறிகள் தானியங்கள் அரிசி எல்லாமே நாங்களேதான் விளைச்சல் பண்ணி நாங்களேதான் எடுத்துக்குறோம் அதனால எங்களுக்கு ஈசியாகவே கிடைக்குது நாங்கள் விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு எல்லா காய்கறிகளும் சரி தானியங்கள் அரிசி எல்லாமே எங்களோட உழைப்புல எங்களுக்கு கிடைச்சிருது